நம்ம நாட்டில சமீபகாலமாக என்ன நடக்குதுன்னா இந்த சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் தண்ணி போடுறதுக்கு ஆரமிச்சிட்டாங்க குடிக்கிறதனால சமூகத்தில் ரொம்ப கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க இதை வந்து தடுக்கனுங்க இந்த வந்து அவங்களாக பார்த்து திருந்துகிட்டால் பரவாயில்ல இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு வந்து இது ஒரு இதுக்கு நம்ம அடிமையாயிட்டோம்னால் நம்ம குடும்பமே வீணாபோகுது நம்ம நம்ம பிள்ள குட்டி எல்லாம் பசியும் பட்னியுமாக இருக்குதுன்றது தெரியாமல் இந்த வேலை இதை செஞ்சிட்டிருக்குறாங்க இதை வந்து நம்மளா பார்த்து திருந்திகிட்டு இதது கொஞ்ச கொஞ்சமாக குறச்சிகிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்ன பசங்களாம் இந்த ஹான்ஸ் போடுறது வேற என்னென்னமோ ஏதோ ப கையில வச்சு வச்சு இது பண்ணி போடுறாங்க அது என்னன்னு தெரியலைங்க இந்த மாதிரிலாம் போடுறாங்க சின்ன வயசுலே இதெல்லாம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி போய் அவங்கள பார்த்தாவே சிறு வயதிலே நோய் வந்து கேன்சர் வருது அவங்க மூஞ்சை பார்த்தா விகாரமாக இருக்குது பற்களை பார்த்தா விகாரமாக இருக்குது அவங்களாம் இதெல்லாம் குறச்சிகிட்டு அவங்க குடும்பத்தை நினச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது பண்ணக்கூடாது குடிக்கு வந்து அடிமையாகக்கூடாதுங்க இதெல்லாம் ப குடும்பத்தை நினச்சி இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க